இப்போது நட்சத்திரம் பார்த்திங்கனா நம்ம வானத்தில் அன்றாடம் பார்ப்போம் நம்ம சிறுவயதில் இருந்தே அப்புறம் வயது முதிர்ந்தவரையிலும் அந்த நட்சத்திரம் அங்கேதான் இருக்குது பட் நிலாவை காட்டிலும் நட்சத்திரம் வந்து ரொம்ப உயரத்திலையும் பெருசுனு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நட்சத்திரம்ன்றது வந்து ரொம்ப நம்ம தொலைவு ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம அதை கடவுளோட பிறப்பிலிருந்தே ஏசு பிறந்தார் நட்சத்திரம் வழிகாட்டுச்சு அந்தமாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க ஆனால் நட்சத்திரம் ரியல் லைஃபா அதாவது என்ன சொல்கிறது மழை காலத்தில் அந்த நட்சத்திரம் தெரிவதில்லை நார்மலாக சம்மர் அந்தமாதிரி வரும்போது நம்ம ந நீல வானமாக இருக்கும்போது அந்த நட்சத்திரங்களை வந்து நான் என் சிறுவயதில் இருந்து இப்போ இருக்கிற வயது வரையிலும் நான் பார்த்துருக்கேன் நட்சத்திரம் இந்த பிரபஞ்சத்தை பார்த்திலும் நம்ம என்ன காற்று நீர் ஆகாயம் நெருப்புனு சொல்லுவோம் பிரபஞ்சம் இருக்குது உண்மை நாம் இதில் என்ன கற்றுக்கொள்ளணும்னா அந்த நீர் நெருப்பு ஆகா ஆகாயம் வானம் பூமி இதெல்லாம் சூழ்ந்து தான் ஒரு பிரபஞ்சம் இருக்கும் நம்மளும் அதில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம் இதெலாம் கடவுளின் சக்தியாகவும் பார்க்குறாங்க நீர்க்கிட்ட நெருப்புக்கிட்ட காற்றுக்கிட்ட ஆகாயத்துக்கிட்ட நம்ப போட்டிபோட முடியாது நான் கற்றுக்கொண்ட படிப்பிலிருந்தும் நான் என் அனுபவத்திலிருந்து சொல்கிறேன் இத க என்னோடய கருத்து நான் இதை அப்படிதான் நினைக்கிறேன் பிரபஞ்சம்ன்றது எல்லா ஒரு ஒரு எல்லா மக்களும் எல்லா ஜாதிலேயும் எல்லாம் சேர்த்து ஒரு பிரபஞ்சம் இவங்களுக்கு இந்த பிரபஞ்சம்லாம் கிடையாது நான் கற்றுக்கிட்ட பாடம் என்னன்னா நம்ம எ எந்தவொரு நேர்மையாக நடந்துக்கிட்டேன் என்னோடய இந்த இந்த பிரபஞ்சத்தில் வந்து எந்த தீங்கும் செய்யாமல் நான் கற்றுக்கொண்ட கற்றுக்கொண்ட ஒரு பாடமாகவும் நான் நினைக்கிறேன் என்னன்னா அந்த நட்சத்திரங்கள் அப்புறம் இந்த காற்று ஆகாயம் வானம் பூமி எல்லாமே ஒரு பிரபஞ்சம் தான் அந்த பிரபஞ்சத்தை நம்ம படித்து நாலேஜ் நல்லது கெட்டது தெரிஞ்சிக்கிறோம் ஒவ்வொரு நாளுமே எ நட்சத்திரங்கள் வானத்தில் எப்படி மின்னுதோ பிரபஞ்சத்தை சுற்றி காற்று சுவாசிக்கிறோம் அப்புறம் ஆகாயம் வானம் பூமி பூமி இல்லாமல் அந்த பூமியின் மேலேதான் நம்ம இருக்கோம் நான் பூமி பூமி நம்மளை சுற்றிக்கொண்டே இருக்குது நம்மளுக்கு தெரியாது இது ஒரு பிரபஞ்ச தப் பிரபஞ்சத்தை உள்ளடக்கிய ஒரு உல் உலகம் சொல்லலாம் அதுதான் நட்சத்திரங்கள் பிரபஞ்சம் அடுத்தது நம்ம கற்றுக்கொள்வது எல்லாமே ஒன்றுதான் நான் நினைக்கிறேன்